ம் வாங்க உட்காருங்க சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் வாங்க வந்து உட்காருங்க ஆமாம் ஆமாம் பேப்பர்ஸ் இருக்கு காமிக்கிறேன் உட்காருங்க ம் உட்காருங்க உட்காருங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் காமிக்கிறேன் பேப்பர்ஸ் காமிக்கிறேன் நிமிஷம் பவிங்களா ஒன் செகண்ட் இருங்க இந்தாங்க பேப்பர் பாருங்கள் என்ன மார்க் எடுத்துருக்காங்க எப்படி எழுதிருக்காங்க வீட்டில் நீங்களே பாருங்கள் பார்த்து எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் க்ளாஸில் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட எஃபக்ட் போட்டு பண்ணிருக்கோம் ஓ ஒருத்தவங்களுக்குன்னு தனியாக பண்ணுறது இல்லை எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ரா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கற ஸ்டூடண்ட்ஸுக்குமே அதே க்ளாஸ் தான் எடுக்கறோம் அவங்களும் கொஞ்சம் எஃபக்ட் போட்டு படிக்கணும் வீட்டில் நீங்கள் படிக்க வைக்கிறிங்களா இல்லையா வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறாங்களா ம்ம்ம்ம் ஹேண்ட்ரைட்டிங் மஸ்ட்டுங்க ஹேண்ட்ரைட்டிங் நல்லா எழுத வைங்க ஹேண்ட்ரைட்டிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் உட்கார வச்சுட்டு உள்ளே எழுத வைங்க ஏன்னா நம்ப படிக்கிறதை விட ஹேண்ட்ரைட்டிங் அவங்க கரெக்ட்டாக நீட்டாக ப்ரசென்ட் பண்ணிருந்தாங்கன்னா அதற்காகவே நல்ல மார்க் வாங்கிவிடுவாங்க ஹேண்ட்ரைட்டிங்கில் தான் பவிக்கு கொஞ்சம் மார்க் மிஸ்சாகுது நினைக்கிறேன் அது மட்டும் கொஞ்சம் வீட்டில் டெய்லியும் பாருங்கள் ஓகே ஓகே இங்கிலிஷில் கொஞ்சம் லோவாக தான் இருக்காங்க நான் க்ளாஸ்லியும் க்ளாஸ் எடுக்கும்போதே நான் நோட் பண்ணிருக்கேன் அவங்க இங்கிலிஷில் கொஞ்சம் ப போக போக டெவலப் பண்ணிக்கலாம் விடுங்கள் எடுக்கவே அவங்களுக்கு நிறையா இது வெய்ட் கொடுக்க வேணாம் கொஞ்ச கொஞ்சமாக பார்த்துக்கலாம் நான் அது பார்த்துக்கறேன் அவனுக்கு நான் ப்ரிபேர் பண்ணுறேன் ஓகே ஓகே ஆமாம் ஆமாங்க மேம் நான் அப்படி நான் ஸ்கூலில் பார்த்துக்குனேன் நீங்கள் பயப்படாதிங்க நல்ல பவி நல்ல மார்க் எடுக்கறமாதிரி நல்ல பேர்செண்டேஜில் வர மாதிரி நான் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் அந்த ஃபீஸ் பெண்டிங் கொஞ்சம் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கட்டிட்டு போய்விடுங்க இன்றைக்கு கட்டிடுறிங்களா ஆ ஓகேங்க மேம் தேங்க் யூ